ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மோட்டரு என்ன பண்ணுதுங்க அப்படிங்களா ஸ்மெல்லு கில் ஸ்மெல்லு கில்லு ஸ்மெல்லு கில்லு வந்துச்சுங்களா கருகின ஸ்மெல்லு எதாச்சும் சரிங்கண்ணா பிரஷ் எதாச்சும் போயிருக்கும் அது அதுகிது ஓட்டி பார்த்தீங்களா சரிங்க

சரிங்க அடியில தண்ணி இல்லாமா ஓட்டி இருப்பீங்க தண்ணி இல்லாம ஓட்டுனா அப்படிதாங்க ஆகும் சரி ஓகேங்க அண்ணா ஆ வரங்க அண்ணா இப்போ இருக்கிறது என்ன என்ன மோட்டருங்க அண்ணா அந்த பிராண்ட் சொல்லுறிங்களா எதாவது அடியில இருக்குங்களா பார்க்க முடியாதுங்களா சரி ஓகே அண்ணா எல்லா டூல்ஸும் எடுத்துவந்தட்றேங்க அண்ணா ஆவுன்னு ஒரு ப பையன்கூட வரப்போகிறேன் லேபர் சார்ஜ் மட்டும் தான் ஆவும் அப்படி அப்படி எதாவது பிரஷ்ஷு கிஷ்ஷு மாற்றுறது மோட்டரே மாற்றுறமாரி இருந்துசுன்னா மோட்டருக்கு காசு வாங்கிகிட்டு அப்புறம் ஒரு நூறுரூவா நூத்தம்பரூவா வருங்க அண்ணா லேபர் சார்ஜு அதுமட்டும் அவ்வளோதாங்கண்ணா எந்த டைம்க்கு வரதுங்க சரி ஓகேங்க அண்ணா ஆ இப்போ கொஞ்சம் வெளியே இப்போ கொஞ்சம் வெளியே இருக்கிறன் இந்த இங்கே வேலையை முடிச்சிவிட்டு ஒரு மூணு மணிபோல் கூப்படுறேங்க அண்ணா கூப்பிட்டு வரங்க அண்ணா

ஆ சரிங்க